கலை மற்றும் கைவினைத்துறை மாநிலத்துடைய கலாச்சாரத்துக்கு எப்படி உதவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது அதோடய முக்கிய பங்கு இருக்குதுன்னு தான் சொல்வேன் ஏன்னா இப்போ நீங்கள் சிவாகாசின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து பட்டாசுன்னு தான் சொல்வாங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இப்போ எங்கள் ஊரில் அதிகமாக நான் பார்த்த நான் எங்கள் ஏரியாவில் அதிகமாக பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா பூ கட்டுறது ஏன்னா வந்து இது கோவில் சார்ந்த ஊருன்றதால் பூ கட்டுறது அப்படின்ற விஷயம் வந்து கலைத்துறை அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கலை தான் அதனால் வந்து இந்த விஷயம் நான் நிறைய சின்ன வயசுலேந்து நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் அப்புறம் வந்து மனைவிமார்கள் இவங்கள்லாம் அதை இப்போ தொடர்ந்து அது ஒரு அது ஒரு விஷயமா பண்ணி அது மூலிமா பணம் சம்பாதிக்கிறதுன்றத நான் பாத்திருக்கேன் அதாவது பூ கட்டி அதை ஒரு மார்க்கெட்டில் போய் கொடுத்து அதை விற்று அது மூலிமா லாபம் ஏர்ன் பண்ணுறதுன்றது இது மோர் தென் தட் ஒரு இது மூலியமா ஒரு கலை இது அவங்களுக்கு சம்பாத்தியன்றத விட இது வந்து ஒரு அடையாளமாகவும் மாறிடுது இப்போ இங்கே இந்த இந்த இடம்னா இந்த இடம் பூ கட்டுறதுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம்ப்பா இது பூ இது வந்து பட்டாசுக்கு ஃபேமஸான இடம்ப்பா இது வந்து இந்த இங்கே திருப்பூர்னா இந்த பனியன்லாம் சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஃபேமஸான இடம்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த நெசவு இந்த இந்த தறி சாரி அந்த தறி அந்த இதெல்லாம் கட்டுறாங்கள்ல தறி ஓட்டுறது இதுலாம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஃபேமஸானப்பாடு அது ஒரு அடையாளமாகவே ஆகிடுது அது இவர் பேர் ஆகி அவங்களுக்கு அது பின்னாடி பேருக்கு பின்னாடியே அப்படி போட்டு கூப்பிட்ற மாதிரி ஒரு இதுவாகிடுது நான் பார்த்த வரைக்கும் ஆனால் ஆனால் வந்து இது இது நம்ம அடையாளம்ன்ட்டு மட்டும் இதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இது அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் வாங்கி தர ஒரு முறையாக ஃபாலோ பண்ணிக்கிட்ருக்கிறதுன்றது வந்து அதுதான் வந்து இங்கே முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயமே ஏன்னா அடையாளம்னு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருந்தா அவங்க அதே வழியில தான் போய்ட்ருப்பாங்க பட்டு இது சம்பாத்தியத்தை தரக்கூடிய வழி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டாங்கன்னா இது இதுலேருந்து அடுத்த படி எப்படி இதுலேருந்து அடுத்த படி எப்படின்னு இன்னும் வெளியே மற்ற இடத்துக்கும் போகிறதுக்கு எப்படின்ற இதை பாப்பாங்கன்றதை நான் நினைக்கிறேன் அப்படி அதுதான் என்னுடைய கருத்து இதில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நம்மளுடைய கலை அண்டு கைவினைத்துறை வந்து அடையாளத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் கண்டிப்பாக நிறைய வகையில் உதவி உதவுது என்னுடைய கருத்து அதான்